நான் எதுவும் சிலையெல்லாம் வடித்தது கிடையாது எனக்கு சிலை செய்யலாம் எதுவுமே தெரியாது ஆக்சுவலி நான் வந்துட்டு ஆயுத பூஜைக்கு களிமண்ணால் சின்ன பிள்ளையார் வேணா செஞ்சுருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொபைல் பார்த்துட்டு அந்த சின்ன பிள்ளையார் ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும் அந்தமாதிரி பிள்ளையார் செய்வேன் சில வ சிலை வடிக்கிறவங்களை எனக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அதாவது எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒரு அங்கிள் ஒருத்தவங்க வந்து சிலை வடிப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுக்கறதே வந்து என்னென்னா கண்ணுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஒரு சாமி சிலையாக இருக்கட்டும் எந்தவொரு சிலைக்குமே அதோடய உயிர் கொடுக்கறது வந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த கண் திறக்கறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது கடவுளுக்கெலாம் வந்துட்டு உயிர் கொடுக்கறதே அந்த கண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க சிலை வந்து ரொம்ப அழகாக வடிப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப இமாஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அந்த சிலை பார்க்கும்போது உண்மையாகவே அதுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும் அந்தமாதிரி அந்தமாதிரில்லாம் கூட அந்த சிலைகளெலாம் வடிக்கிறது நான் பார்த்துருக்கேன் அதனால் சிலை வடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு அது செய்யத் தெரியாது ம வடிச்சிருக்கவங்களும் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும்